ஆ நான் பார்த்திங்கனாக்கா விவோ மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரிக்கு பார்த்தின்னாக்கா அன்னை மொபைலு பூர்விகா ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி நிறைய ஒரு நாலஞ்சு கடைகளுக்கெல்லாம் வந்து ஏறி ஏறி இறங்குனேன் இறங்கிட்டு பார்த்தோன்னா எனக்கே பேஜார் ஆயிருச்சு ஆன்லைன்ல மொபைல் எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்ன அந்த ரேட்டுக்கும் கடையில் இருக்க ரேட்டுக்கும் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய் முன் பின் இருந்தது அதனால கிருஷ்ணகிரியில பார்த்தா ஐசிஐசி பேங்க்கு முன்னாடி ஃப்ரெண்டு கடையில நான் மொபைல் வந்து விவோ மொபைல் வாங்கியிருக்கிறேன் அந்த மொபைல் பார்த்தோன்னா ஆன்லைனை விட ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய் கம்மியாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்குது அதனால வந்து இன்னும் யாருக்காவது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும்னா கூட அதே கடையில் போய்ட்டு எங்கள் ப்ரெண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போய்ட்டு வாங்கிக் கொடுக்கலான்னு இருக்கேன் நான் வாங்கிருக்கிறது விவோ மொபைல் தான் நல்லாயிருக்குது சார்ஜரு எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்திங்கனாக்கா அந்த கடையில் எல்லாருக்கும் வேணும்னாக்கா நான் வாங்கி தரலான்னு இருக்கேன்